ஹலோ நாங்கள் சேலம் ஜங்ஷன்லேருந்து பேசுகிறோங்க இந்தமாதிரி நாங்கள் பழம் வாங்கலாம்னு வாங்கினோம் நீங்கள் எ எங்களுக்கா சாத்துக்குடி பழம் ஆப்பிள் பழம் திராட்சை பழம் அன்னாசி பழம் எல்லாமே வேணும் அதேமாரி வாழைப்பலம் மாம்பழம் இருக்குதுங்களா

அதாவது உங்கள் கடையில் இருக்குதான்னு கேட்டேங்க இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க ஒரே இடத்துல எங்களுக்கு முடிஞ்சிடும் நாங்கள் ஒரே இடத்துல லோடு எடுத்துக்குவோம்

ம் ம்

இருக்குதுங்க

சரிங்க எங்களுக்கு அததில் ஒரு அட்டி பழம் வேணும் எ எந்த வீதிக்கு வரணும் உங்கள் சார் கடைக்கு ஜங்ஷனில் ரயில்வே ஸ்டேஷன்கிட்டையேவா ஆ ஆமாங்க

என்னங்க இவ்வளோ சீப்பாக இருக்கறதை ஜாஸ்தியாக சொல்லுறிங்க ம் ம் ம்

சரிங்க அததில் கரெக்டாக எங்களுக்கு வந்து கிலோ எடை போட்டு வைங்க எடையும் நல்லா கரெக்டாக இருக்கணும் தரமாக இருக்கணும் பழம்

சரிங்க ஆ ஆ தவறாமல் எனக்கு வாழைப்பலமும் மாம்பழமும் பார்சல் வேணும் மற்ற பழம் போடுறிங்களோ இல்லையோ எனக்கு மெயின் மா மாம்பழமும் வாழைப்பலம் வேணும் ஏன்னா அதுதான் மெயினு எங்கள் பொண்ணு கேட்டது ஃபஸ்ட்டு எது கம்மி ரேட்டோ அதுதான் நாங்கள் பார்த்தோம் நீங்கள் அதெல்லாம் ஊருப்பட்ட ரேட் சொல்லுறிங்க

ஏன்னா சேலத்தில் சீப்பாக விற்கிறதே மாம்பழந்தான் சீப்பாக விற்குது அதனால் எங்கள் நம்ம சேலத்துலேயே இருந்துக்கிட்டு ஏன்டா வெளிநாட்டு பழத்துக்கு ஆசைப்படணுன்னு நாங்கள் மாம்பழத்த கேட்குறோம்

ஆ ஏங்க வாழப்பலமும் அதேதாங்க நல்லது தாங்க வாழப்பலம் மெயினாக நல்லது ஜ ஜீரணத்துக்கு ம் ஆ இப்போ வந்து கடை எத்தனை மணிக்கு ஓப்பனிங்கு கடை திறந்துதான இருக்குது சரி வர்றேங்க வரும்போது கால் பண்ணிவிட்டு வர்றோம் சரிங்க பழமெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்

சரிங்க வாழப்பலம் தாராக இருக்குதா